ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா எத்தனை பேருங்கம்மா ம் குழந்தைகள்லாம் இருக்காங்களாம்மா

ம் சரிங்கம்மா ம் இருக்கும்மா ம் நல்லா பார்த்து போட்ருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லங்கம்மா குழந்தைகள்லாம் இருக்காங்க நான் பார்த்து கூட்டிகிட்டுப் போயிவிட்டு வர்றேன் ஆ ஆ சரி ம் ஆ எத்தனை நாள் தங்க வேண்டியது வரும்மா ஆ சரிங்கம்மா உங்களை ஷேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிவிட்டு ஷேஃப்டியாக கொண்டாந்து விட்டுறேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆ கொண்டாந்து விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதைப்பத்தியும் கவலைப்பட வேண்டாம் காசைப் பற்றி கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் பேசிக்கிறேன் பிடிச்சிக்கிறேன் ஆ எப்போ வர்றணுன்னு சொன்னீங்கன்னா அப்போ வரும் வண்டி எங்கே வரணும் எப்போ இது பண்றீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் டயத்துக்கு கரெக்டாக வந்துட்றோம் நாளைக்கு வர்றீங்களா சரி யாராக ஒருத்தர் இது பண்ணி சொல்லுங்கள் வந்துகிட்டே இருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் இடையில வந்து முதல்ல வந்து பார்த்துக்குறேன் ம் வீட்டைப் பார்த்தாத்தான வண்டி கொண்டாந்து நிப்பாட்ட முடியும் ம் பார்த்துட்டு பேசுங்கள் எதுவும் விவரத்தை சொன்னீங்கன்னா தானே பரவாயில்லை எங்கெங்க போகணுமோ என்னங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் இடத்தைலாம் சொன்னீங்கன்னா சரிங்க சரிங் சரிங் வந்துட்றேன் நீங்கள் எங்கே போகணும்ன்னு சொன்னீங்கன்னா அதுக்குத் தகுந்தாப்படி ஆள் டிரைவர் நல்லபடியாக செட் பண்ணி நீங்கள் போகறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகறக்கு காட்டுறதுக்கு ஆ சரிங்க வழியில நிறையா இடம் இருக்கும்மா வழியில நிறையா இடங்க இருக்கு காமிக்கிறேன் ம் நல்ல இடங்கள்லாம் காட்டுறேன் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக இது பண்ணுங்கள் சொல்லுங்கள் பேசுனா தானங்க தெரியும் ஆ சரிங்கம்மா ம் அப்போ தானே அடுத்த தடவை கூப்பிடுவீங்க எங்களை நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறவச்சு தானே காமிக்கிறேன் ஆ என்னம்மா

ஆ ஆ

ம் சரிங்கம்மா ம் ம் ம் சரிங்க ஆ கண்டிப்பாகம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் கூட்டுப்போகற ஷேஃப்டியை பற்றி நீங்கள் தாராளமாக நீங்கள் நாலு பேர்க்கிட்ட சொன்னீங்கன்னா தான் அவகளும் இது பண்ணுவாங்க கேட்டு சொல்லுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்த முதல்ல வந்து பார்த்துட்டு வந்துட்றேன் அதுக்கப்புறம் வண்டி கொண்டார்றேன் நீங்கள் எப்போ சொல்லுறீங்களோ அந்த டைம் வண்டி கொண்டாந்துர்றேன் எப்போ கொண்டு வரணும் சொல்லுங்கள் எத்தனை நாள் பணத்தைப் பற்றி கவலைப்படாதீங்கம்மா ஏன்னா நீங்கள் இது பண்ணிட்டீங்க நம்ம என்ன இது பண்ண போகறோம் சொல்றேன் சொல்றேன் பணம் எவ்வளோங்கிறது நான் இங்கே ஆஃபீஸில் கேட்டுவிட்டு

ஒ ஒரு பத் ஒரு

ஆ ஒ ஒரு பத்துரூவாய்யில் ரெடி பண்ணிக்கங்கம்மா என்னங்கம்மா வச்சிக்காம இருந்தா பரவால்லை நீங்கள் எங்களுக்கு வந்து அப்பப்போ டீசல் போட்டு இது பண்ணிக்கிறது பண்ணிவிட்டா அப்புறம் கணக்கு செட்டில் பண்ணாப் போதும் ம் நீங்கள் எதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எப்போன்னு டைம் மட்டும் சொல்லுங்கள் டைம் மட்டும் சொன்னீங்கன்னா போதும் சரிங்கம்மா இன்னொருக்க கூப்பிட்றேன் நீங்களே கூப்பிடுங்க வச்சிருட்டுமா சரிங்கம்மா சரிங்க